ஹலோ அ ஆ ஆமாம் மேம் உங்களுக்கு ஏ என்ன மாதிரி பைக் பார்க்கணும் ஓ அப்படிங்களா ஏதாச்சும் ப்ராண்ட் ஏதாச்சும் பார்க்குறீங்களா எந்த மாதிரி ப்ராண்டில் எடுக்குறீங்க அப்படின்னு ஓ ஓ ஓகே ஓகே எப்பனாலும் வரலாம் இங்கே எப்பயுமே அவைலபிலாக தான் இருப்போம் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ வந்து பார்த்துட்டு ஏ எடுத்துக்கலாம் ஓகே ஏ எப்படி நீங்கள் ரேட் ஆ ஆமாம் இது அப் இ இந்த மாதிரி ஃபார்ம் டீட்டெயில் அது ஃபில் பண்ணுறது அந்த மாதிரி சில ஒர்க்ஸ் மட்டும் இருக்கும் வண்டி வாங்கறதுக்கு முன்னாடி அதை மட்டும் நீங்கள் வந்துவிட்டு எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எப்படி ஃபுல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தானே இஎம்ஐ ஆஃபர் இருக்குது அதை நீங்கள் நேரில் வந்து தான் இங்கே பேசணும் எல்லா ஆஃபர்ஸுமே அவைலபிலாக தான் இருக்குது நீங்கள் நேரில் வந்துட்டு உங்களுக்கு எது எந்த மாதிரி போட்டால் கரெக்ட்டாக இருக்கும்ன்னு நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அதை நீங்கள் கம்பெனியில் வந்து தான் கேட்கணும் இது ஒவ்வொரு ஆஃபர்ஸுக்கும் அவங்க பார்த்து கொடுப்பாங்க அதை ஓகே மேம் ஆ தேங்க் யூ மேம்